ஹலோ சொல்லுங்கள் மேடம் ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது ஓகே மேடம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒன் கேஜி சப்போட்டா ஒன் கேஜி ஆரஞ்சு அவ்வளோதான மேடம் இப்போ வந்து ஒன் கேஜி சப்போட்டாவோடய வெலை எவ்வளோனா இன்றைக்கு வந்து எண்பதுரூபா மேடம் அதுபோக அதில் நிறையா வெரைட்டி இருக்குது நம்மள்கிட்ட வந்து இம்போர்ட்டடும் இருக்குது ஒன் கேஜி சப்போட்டா வந்து இம்போர்ட் பண்ற அமௌண்ட் வந்து அதோடய ப்ரைஸ் எவ்வளோனா டூ ஹண்ட்ரட் மேம் நார்மல் நம்ம இண்டியன் இதுனால் எய்ட்டி மேடம் ஆரஞ்ச் ஆரஞ்சில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது இம்போர்ட்டடும் இருக்கும் நார்மலும் இருக்குது இம்போர்ட்டட்து இம்போர்ட்டட் வந்து டூ டொண்ட்டி நார்மல் வந்து ஹண்ட்ரட் மேடம் பெர் கேஜி ஆ ஆரஞ்சும் மேடம் ஆரஞ்சு வந்து டூ டொண்ட்டி மேடம் ஓகேவா மேடம் ஆ பண்ணிடுலாம் மேடம் டோர் டெலிவரி பண்ணுறது வந்து நாங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸுக்கு உள்ள இருக்கறவங்களுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணுறோம் அதேமாட்ட உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எஸ்ட்டா ஃபார்ட்டி ருப்பீஸ் கொடுக்கணும் ஓகேவா மேடம் ஓகே மேடம் இப்போது ஆ ம் இல்லை மேடம் உங்கள் நம்மள்கிட்ட இருக்கற பழம் எல்லாமே தரமாக இருக்கும் நீங்கள் கொடுத்த காசுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாகவே இருக்கும் நாங்கள் நல்ல பழம் தான் கொடுப்போம் அப்படி எங்களுக்குக் கெட்டுப் போச்சுனு தெரிஞ்சால் அதை வந்து நாங்கள் உடனே தூக்கிப் போட்டு புது பழத்தை தான் உங்களுக்குக் கொடுப்போம் மேடம் அப்படிலாம் உங்களை ஏமாற்றிட மாட்டோம் ஓகேவா மேடம் இப்போ வந்து உங்களுக்கு ஏழு நா வாரத்தில் ஏழு நாளுமே உங்களுக்கு வேணுமா மேடம் இந்த ஒன் கேஜி சப்போட்டா ஒன் கேஜி ஆரஞ்சு ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து எப்படி மேடம் ஜூஸ் போட்டு சாப்பிட்றமாட்டம் வேணுமா இல்லை நே சாப்பிட்றமாட்டம் வேணுமா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் உங்களோடய அட்ரஸ் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டெலிவரி சார்ஜோடு எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா மேடம் ஓகே மேடம் நன்றி மேடம் ஓகே மேடம் நன்றி மேடம்